ஆமாங்க கண்டிப்பாங்க விவசாயம் அப்படிங்கிறது ஒரு வானம் பார்த்த பூமி தான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா வானம் பார்த்த தொழில் தான் விவசாயம் அப்படிங்கிறது வானம் பார்த்த பூமி இப்போ நம்ம நிலம் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வானம் பார்த்த பூமி தான் அப்போ அப்படிங்கும்போது வானத்தை மட்டுமே எதிர்பார்த்து காத்திருந்து வானத்துக்காகவே காத்திருந்து வானத்தையே கடவுளாக கொண்டு விவசாயம் விவசாயம் நடந்துட்டுருக்கு நம்ம ஊர்லேயெல்லாம் நம்ம இப்போ நம்ம நிலம் எல்லாம் அப்படி அப்படி விவசாயம் பண்ணுற நிலமே தான் அப்படி அப்பேற்பட்ட விவசாயம் நிலம் தான் அந்த அந்த நேரங்களில் அந்த வானம் அப்படிங்கிறதும் அந்த கடவுளே நமக்கு ஒத்துழைக்கலை அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான பிரச்சனைகள் வர தான்ங்க செய்யுது அந்த நேரத்தில் இந்த பயிர்கள் எல்லாம் வளராமல் போகுது அந்த நேரத்தில் நம்ம உழுதுருக்கோம் அப்படின்னா அந்த நேரத்தில் பயிர் பயிர்கள்லாம் உதவாமல் போய்ருது அந்த நேரத்தில் அந்த பயிர்கள்லாம் உதவாமல் போய்ருது அதுக்கு மேலே என்ன அங்கே மழை வரல அப்படின்னா நம்ம நம்ம ஒரு ஒரு சில நேரத்தில் விதைக்க விதைக்காமயே விட்ருவோம் அப்படி விதைக்காமயே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த நிலத்துல அந்த புல் அந்த புல் எல்லாம் புல் பூண்டு அந்த மாதிரியெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிடுது அப்படி அந்த மாதிரி முளைக்கிது அப்டிங்கிறதுனால மொளைக்கிதுங்குறனால அப்போ அந்த நிலத்த ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் அதில் ஒரு சின்னதாக ஒரு பெனிஃபிட்டுருக்கு என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போது அந்த நெலத்தை அப்படியே விட்டுவிட்டோம் அப்படின்னா அதில் புல் மொளைச்சிரும் இப்போ மறுபடியும் அதுக்கு மேலேயே அப்படியே இந்த ஒழவு ஓட்டுவோம் ஒழவு உழவு ஓட்டும்போது அந்த அந்த உழவு அந்த புல் எல்லாமே ஒரு உரமாக மாறிக்கிதுங்க அது வந்து இது ஒரு நல்ல அது ஒரு நல்ல விஷயம் ஆனால் அது விவசாயம் அப்படிங்கிறது அழிஞ்சிக்கிட்டு தான்ங்க இருக்குது நன்றி